வணக்கங்க சொல்லுங்க அப்படிங்களா எங் எங்கே எங்கே இருக்கிங்க இடம் எங்கேங்க தாரமங்கலங்களா சரிங்க மாற்றிக்கிலாங்க ஆ அப்படிங்களா ஓகேங்க எத்தன ரூமுங்க எத்தனை அறைங்க வரும் வீடு நாலஞ்சு அறைங்களா அப்படிங்களா ஆ ஒயர் மட்டும் மாற்றணுங்களா இல்லை அந்த பாக்ஸு சுவிட்சு பாக்ஸு எல்லாமே மாற்றணுங்களா அப்படிங்களா மாற்றிக்கிலாங்க ஓ அந்த ம அந் அந்த அளவுக்கே பழுதாயிருச்சுங்களா அடடா ஏன் இவ்வளோ தூரம் அசால்ட்டாக விட்ருக்கிங்க கொஞ்சம் முன்னாடியே அப்படிங்களா சரி சரி சரிங்க நான் வந்து பார்க்கறேங்க நான் வந்து பார்க்கறேன் இந் இந்த நம்பரு தான் உங்கள் நம்பருங்களாக்கா இந்த நம்பரு நா உங்கள் நான் ஆ கால் பண்ணிட்டு வரேங்க வந்து பார்த்துட்டு எத்தனை ரூம்பு எத்தனை லென்த்து வரும் அதெலாம் நான் பார்க்கறேங்க பார்த்துட்டு அப்புறம் சுவிட்சு பாக்ஸெலாம் பார்த்துட்டு எவ்வளோ வரும்னு சொல்லி ஒரு கொடுக்கறேன் நான் என்னான்னு சொல்லிவிட்டு வந்து பார்க்கலாங்களா அப்படிங்களா அதுவும் மாற்றணுங்களா சரிங்க பொருள் நீங்களே வாங்கி கொடுத்துட்றிங்களா இல்லை நாங்களே வாங்கிக்கிட்டுமா நீங்களே வாங்கி தந்துடறிங்களா அப்படிங்களா சரிங்க சரிங்க அப்படின்னா நான் அதுக்கு என்ன என்ன பொருள் தேவைப்படுதுன்னு நான் வந்து ஒரு ஒரு வாட்டி நான் உங்கள் வீட்டை வந்து பார்த்துன்னா தான் எத்தனை ஃபேனு எத்தனை லைட்டு வேணும் அதெல்லாம் நான் பார்த்துட்டு அப்புறம் பொருள் நான் வாங்கி தரேன் அப்படிங்களா சரி சரி ஏனால் நாங்கள் ரெண்டு விதமாக இப்போ ஒன்று பொருள் நாங்களே எங்கள்கிட்ட அமௌண்ட்டை நாங்களே வாங்கிக்குவோம் அப்படி இல்லைனாலும் நீங்கள் வாங்கித் தர மாதிரி இருக்கும் நாங்கள் அதை இல்லை கூலி மட்டும் நாங்கள் எடுத்துக்குவோம் ஆ சரிங்க ஓகேங்க நான் வந்து பார்க்கறேங்க பார்த்துட்டு சொல்கிறேன் ஓகே நன்றிங்க ஓகே நன்றி